பதினைஞ்சி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ரெண்டு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பதினாறு மூணு ரெண்டாயிரத்து ஏழு இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்து ஒன்று மூணு ஒம்பது ரெண்டாயிரம்